இப்போ ரீசெண்ட்டாக பார்த்திங்கனா எங்கள் பகுதியில் ஒரு ஒரு இடத்துல திருட்டு போயிடுச்சு அந்த திருட்டு யார் பண்ணிணாங்க அப்படின்னா அந்த நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டி வீட்டில் தனியாருக்காங்க தனியாகருக்கும் போது அவங்க கம்மலை வந்து அறுத்துட்டு போயிட்டாங்க இப்போ யார் இதை செஞ்சாங்கன்னா இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்ருக்க ஒரு இளைஞன் தான் பண்ணியிருக்காருங்க அவங்களுக்கு என்னென்னா அவங்க கஞ்சா போதைக்கு வந்து அடிக்ட்டாகிட்டாங்க அடிக்ட்டாகிட்டு அவங்களுக்கு அந்த கஞ்சாக்காக அமௌண்ட் தேவைப்படுது அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு தப்பில் ஈடுபட்டுருக்காங்க இதுக்கு மெயின் ரீசென் என்னன்னு பார்த்தா வேலையில்லா திண்டாட்டம் தான் வேலை இல்லாமல் அவங்க வீட்டில் சும்மா இருக்கறனால் தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான தவறான போதை பழக்கங்கள் வந்து அடிமையாக்கிறாங்க அப்படி அடிமையாகும் போது அதுக்கு காசு இல்லாமல் அங்கங்க அலஞ்சி என்ன யாரும் தராத நிலமையில அவங்க குற்றம் புரிய தூண்டப்படுறாங்க வேலை இல்லா திண்டாட்டத்தினால இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த மாரி தவறான நிலைக்கி போயிட்ருக்காங்க